அப்படியெல்லாம் தோணலப்பா எவ்வளோ வேலை செய்ய முடியல நம்மளால நம்மளுக்கு வயசாயிடுச்சு நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் போய் பண்ண முடியாது ஏதோ நாம் அப்படிக்கா அப்படி போட்டு சா சமைக்கிறோமா சாப்பிட்றோம் நான் அம்மா வைக்கிற கொழம்பு நல்லா இருக்குது ரஸம் நல்லா இருக்கும்னுதான் எங்கள் பிள்ளையும் சொல்லும் எங்கள் பேத்தியும் சொல்லுவாள் அம்மாயிமாதிரி வைக்க முடியிலம்மா என்னால் நீ அந்தமாதிரி வைக்கிறது இல்லையேம்மா அப்படின்தான் எங்கள் பேத்தி சொல்லும்